மோஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாப் பசங்களுக்கும் தேவையான கல்வி கிடச்சிருது அதேபோல் கவர்மெண்ட் காலேஜ்லேயும் எல்லாேருக்குமிக்கு தேவையான கல்வி கிடைக்கிது பட் ஆனால் அதை எல்லாேருமே சரியாக யூடிலைஸ் பண்ணிக்கிறது கிடையாது அவங்கவுங்களோட அலட்சியம் அசால்ட்டு அசால்ட்டு அதுதான் அலட்சியமாக இருக்கிறதுனால அவங்களோட கல்வித் திறனை அவங்க குறைச்சிக்கிறாங்க சிலப் இப்போது ரொம்ப ஏழ்மையாக இருக்கவங்களுக்காக தான் கவர்மெண்ட்டில் வந்து கல கல் செலவில்லாத கல்வித்திட்டம் அதேபோல் உணவு பெறாத மாணவர்களுக்கு வந்து மதிய உணவு சத்துணவு அதுபோலெலாம் அமைச்சிக் கொடுத்துருக்காங்க ஸ்கூலில் அதுவே எல்லாேருக்குமே ரொம்ப பெனிஃபிட்டானது தான் ஸ்போ இப்போது காலேஜுக்கு போகிறவுங்க வ ரொம்ப தூரத்துலேருந்து போகிறாங்க அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் என்னப் பண்ணி தருதுன்னால் பாஸ் அதாவது பஸ் பாஸ் எடுத்து தருது அதுதான் எப்படின்னா ஒரு இப்போது அவங்களுக்கு ஒரு மந்த்துக்கு வந்து டூ தௌசண்ட் ஆகுது அப்போ பஸ் பாஸ் மூலிமா என்ன ஆகுன்னால் ஒரு த்ரீ ஹண்ட்ரேட் தா த்ரீ ஹண்ட்ரேட் இல்லை ஃபைவ் ஹண்ட்ரேட் அதுபோல் கிடைக்கும் இப்போது நான் இ இ என் காலை நு இது அதையும் அதே போலேவே கவ் ப்ரைவேட் காலேஜுக்குமே கவர்மெண்ட்டில் பஸ் பாஸ் எடுத்து தர்றாங்க அதுவும் இதே தான் இப்போ என் என் காலேஜுக்கும் என் எங்கள் வீட்லேருந்து எங்கள் காலேஜுக்கும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அரௌண்டு வரும் போய்கிட்டு வர்றத்துக்கு செவன்ட்டி செ அதுபோல் ஆகும் நான் செவன்ட்டி கிலோமீட்டர் ஆகும் இங்கே அது எப்படி பஸ் பாஸ்னால் இப்போது ஒரு ஒன் டேவுக்கு நான் போய்விட்டு வரணுன்னா ஹண்ட்ரேட் ருப்பீஸ் ஆகும் அப்போது ஒரு மந்த்துக்கு பார்த்தா டூ தௌசண்ட் கரெக்டாக க டூ தௌசண்ட் வரும் பஸ் பாஸ் அதே நான் எடுத்துக்கிட்டால் மந்த்துக்கு ஃபோர் ஃபிஃப்ட்டி தான் ஆகும் அப்போது இதில் வந்து எனக்கு ரொம்ப நிறைய பெனிஃபிட் இருக்குது பஸ் பாஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கட்ட அதே மாதிரி எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் நிறைய ஸ்பா நிறைய க கட்டணம் அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிஃப்ஃபும் நிறைய தர்றாங்க அதேபோல் பேருக்கு முடியாத மாணவர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து காலேஜ் மூலிமாவே நிறைய ட்ரஸ்ட்டெலாம் கொடுத்து அவங்கள நிறைய படிக்க வைக்கிறாங்க இதனாலையே தான் கவர்மெண்ட் காலேஜில் வந்து ரொம்ப ஃபீஸ்செலாம் கம்மி மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாேருமே கவர்மெண்ட் காலேஜில் தான் போய் சேரணும் அதேபோல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது ரொம்ப நல்லது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சீங்கன்னால் அதுவும் தமிழ் மீடியத்துலேருந்து நம்ம தமிழையே படிச்சுட்டு வந்துகிட்ருந்தோம்னா அந்த தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டை வைச்சாலே நம்மளுக்கு நிறைய ஜாப்பில் நிறைய வ ப்ராஃபிட்ஸ்செலாம் இருக்குது இப்போ கவ் மூலிமா ஒரு ப ஜாபுக்கு போகிறோம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ட்வெல்த்து வரைக்குமே தமிழ் மீடியோம் தமிழ் தான் நம்மளுக்கு மேஜர் லேங்வேஜ் அப்போது அதுக்கு வந்து நம்மளுக்கு தமிழ் தமிழ் ச அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்து அதை நம்ம அப்ளே பண்ணுறப்போ அது வந்து அந்த சர்டிஃபிகேட்டை ஜாயின் பண்ணி அப்ளேன் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அதே வ நம்ம காலேஜ் படிக்கிறப்போது தமிழில் படிக்கலாம் தமிழில் படித்தா வேல்யூ கிடையாது பட் ஆனால் இந்த தமிழில் படிக்கிறவர்களுக்கு அந் அதேபோல் தமிழ்லேயும் காலேஜில் படித்தா அது கொஞ்சம் பெட்டராக பெட்டர் ஸ்கீம்ட்டு இப்போது ஏதோ சொல்லியிருக்காங்க அதுவும் நல்லது தான்